தலைவலி வந்தால் தைலம் போட்டு தேய்ச்சிட்டு அதுவும் கேட்கலைன்னா சரி தலைவலிக்கல பசிக்கிறதுனால் தான் தலைவலி வருது சரி கொஞ்சமாக சாப்பிடு அப்புறமேட்டு வேணும்னா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்வாங்க அப்புறம் நான் சாப்பிடுவேன் சாப்பிட்டு தலைவலி ரெடி ஆகலைன்னா வெத்தலையை பிச்சு தலையில் வைச்சி விடுவாங்க அதுவும் ரெடி ஆகலைன்னா பக்கத்தில் எங்கள் வீட்டில் பக்கத்து வீட்டில் ஒரு பாட்டி இருக்காங்க அந்த பாட்டி கை வைத்தியம் மாதிரி ஒன்று பண்ணுவாங்க வெத்தலை சுண்ணாம்பு துளசி திருநீர் பத்திரி இதெல்லாம் போட்டு ஒரு வைத்தியம் ஒரு இதுமாதிரி பண்ணி தலையில் வைச்சி விடுவாங்க அதுவும் இது ஆகலைன்னா அப்புறம் ஆவி பிடிப்போம் ஆவி பிடிச்சும் கேக்கலைன்னா அப்புறம் கொஞ்சம் நேரம் தூங்க சொல்லிவிட்டு கொஞ்சம் நேரம் தூங்குங்க ரெடி ஆகும்னு சொல்வாங்க தூங்கி எந்திரிச்சதுக்கப்புறம் ஒரு லைட்டாக ஒரு வலி இருக்கும் அவ்வளோதான் அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் அது கொஞ்சம் மறுபடியும் தைலம் போட்டால் ரெடியாகிரும் ரெடி ஆச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைமா இன்னும் எதுவும் வேண்டியதில்லைனு சொல்லி சொல்லிடுவாங்க